எங்கள் ஊ எங்கள் ஊர்ல செத்துட்டால் எங்கள் கிராமத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முதல்லேந்து இறுதி சடங்கு மாதிரி சீர் வரிச வந்து வரும் ஆமாம் சீர் வரிச செய்வாங்க ஆம் பெண்ணோட வீட்டு பெண் நம்ம பெண்ணோட வீட்டுக்காரங்க செத்துட்டாங்கன்னா அப்பா வீட்லேருந்து குடம் சப்பல் இந்த மாதிரி துணி மணி அந்த மாதிரி வரும் தண்ணிக்குடம் பிறந்த வீட்டு தண்ணி அந்த மாதிரி நிறையா பொருள் வரும் அப்புறம் வந்து அந்த சாவு செத்த எல்லாரும் தூக்கிட்டு போகும்மோது இறுதி சடங்கில் வந்து பானை உடைப்பாங்க அவங்க பையனுக்கு மொட்டை அடிப்பாங்க இந்த அண்ணந்தம்பி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அண்ணன் தம்பி பெரியப்பா பெரியம்மா பெரிய அண்ணன் அவங்க இருப்பாங்கள அவங்களுக்கெலாம் தாடி பண்ணுவாங்க சொந்த தம்பி அப்பா அவங்களுக்கு மட்டும் மொட்டை அடிப்பாங்க மொட்டை அடித்து தூக்கிட்டு போகும் மோது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சடங்கப்போ அந்த பந்தல் கால் அந்த தூக்கிட்டு போற அந்த பாடைன்னு சொல்கிற இதை வந்து வெட்டி விடுவாங்க அது வெட்டி விடுறது வந்து எங்கள் கிராமத்தில் இறுதி சடங்கான அந்த சடங்கில் வந்து செய்வாங்க அப்புறம் வந்து அப்புறம் என்ன செய்வாங்கன்னா அப்புறம் வந்து சில பொருள்லாம் வந்து சுடுகாடு அந்த சடங்கப்போ எடுத்துட்டு போவாங்க அவங்களோட துணி மணி அந்த மாதிரியெல்லாம் எடுத்துட்டு போய்ட்டு சுடுகாட்டில இருப்பாங்க அவங்களுக்கு பிடித்த சாப்பாடு பால் கஞ்சி அதெல்லாம் செஞ்சு அந்த சடங்கில் அந்த அந்த இறுதி சடங்கப்போ அவங்களுக்கு வந்து இருக்கும் அப்புறம் அந்த சடங்கப்போ வந்து அவங்களை வந்து குளிப்பாட்டுவாங்க குளிப்பாட்டி பொட்டு வச்சு அவங்களுக்கு ட்ரெஸ் போட்டுவிடுவாங்க ஆமாம் ஆண்கள் செத்தால் து வேஷ்டி சட்டை அந்த மாதிரி போடுவாங்க செப்பல் போட்டு இது பண்ணுவாங்க நெற்றில காசு வைப்பாங்க ஆனால் பெண்கள் பெண்கள் செத்தாங்கன்னா மஞ்சள் தடவி குளிப்பாட்டி பூ வச்சு அந்த மாதிரி சீர் செய்வாங்க அப்புறம் அவங்க அப்பா அம்மா அப்பா அம்மா வீட்லேருந்து பொருள் வரும் இந்த மாதிரி புது துணி போடுவாங்க அந்த சடங்கப்போ வந்து பாடி தூக்கிட்டு போகும்மோது அங்கே வந்து புது வேஷ்டி குடம் சப்பல் குட அந்த மாதிரியெல்லாம் வரும் அப்புறம் வந்து அப்புறம் வந்து எல்லாம் என்ன பொருள் வரும்னா எல்லாம் முற செய்வாங்க இறுதிசடங்கு கடைசி மொழின்னு சொல்லி அது ஒரு சம்பரதாயம் அந்த சடங்கை செய்வாங்க அந்த கடைசி மொழி கட்டை மொழின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து காசு வச்சி அந்த இது செய்வாங்க எல்லாரும் சொந்த தங்க அண்ணன் தம்பி அவங்க எல்லாம் வந்து பொருள் வந்து வைப்பாங்க காசு வைப்பாங்க அப்புறம் இந்த மாதிரி வெள்ளி கிழம செத்துட்டால் சம்பிர்தாயப்படி எவனாவது வெள்ளி மோதிரம் போட்டு அவங்க கால்ல போட்டு கழட்டி எடுத்து வைப்பாங்க ஆண்கள் செத்தாலும் பெண்கள் செத்தாலும் அந்த மாதிரி செய்வாங்க அப்புறம் வந்து இறுதி சடங்கை அந்த நேரத்தில் வந்து லாஸ்ட்டாக எல்லாரும் அவங்களை தூக்கிட்டு போகும் மோது எல்லாரும் கும்பிட்டு அவங்களுக்கு வழியை ஒன்று அமைக்கிற மாதிரி இந்த சடங்கப்போ செய்வாங்க ஆமாம் அந்த சடங்கு முடி அந்த சடங்குக்கு சுடுகாட்டுக்கு போகும் போது எல்லா பொருளையும் அங்கே அவங்களோட பொருளெல்லாம் அதெல்லாம் போட சொல்லுவாங்க அப்புறம் வந்து ஆண்கள் ஆண்களுக்கு சே ஆண்கள் செத்துட்டாங்கன்னா சுற்றி சுற்றி பானை தண்ணி ஊற்றி பானையில் தண்ணி ஊற்றி உடச்சி மூனு இது செஞ்சு குத்தி போட்டு உடச்சிருவாங்க